வணக்கம் சொல்லுங்கள் சரி

ஆ ம் சரி இருவத்தியேழு இருவத்தி ரெண்டுனா கிட்டத்திட்ட அஞ்சு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஆறு சதுரம் வரும்னு வச்சுங்க ஆறு சதுரம் அறநூறு சதுரடி வருது ம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சரி ஆ சரி சரி சரி அது சரி சரி இப்போ நான் நாளைக்கு காலைல வந்துடுறேனே வந்துர்றேன் சரி சரி அப்புறம் அதுக்கு இப்போலாம் இப்போ சதுரத்துக்கு எப்படி வைச்சுக்கிட்டாலும் ஒரு பத்துரூபா தேவைப்படுங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கு பத்து பன்னெண்டு ரூபா தேவைப்படுங்க எல்லா செலவும் அப்புறம் லெட்டின் பாத்ரூம் அப்புறம் மோட்டார் வைக்கணும்பீங்க எல்லாத்துக்கும் ஒரு பதினோன்றுலேர்ந்து பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சரூபா தாராளமாக வரும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் இல்லை இல்லை கொஞ்சம் இருங்கள் சொல்கிறேன் ஆறேழு நாற்பத்தி ரெண்டு ஆறு நாலும் பத்து ஒரு பத்துரூபாய்ல முடிச்சிடுலாங்க கொஞ்சம் சிம்பிளா எப்படி வைச்சிட்டாலும் ஒன்று ஆறேழு நாற்பத்தி ரெண்டு ஆறு நாலும் பத்து ஒரு லட்சத்தி பத்துரூபாய்ல முடிச்சிடுலாங்க முடிச்சிடுவோம் கீழே இந்த கீழே க்ரானைட் போடணுமா ஆ சரி சரி சரி சரி சரி அதுவும் இந்த அப்புறம் இது இந்த லெட்டின்லாம் என்ன இந்த எப்படி வெஸ்டர்ன் டைப்பு வைக்கிறதா இப்போ நம்ம சாதாரண இந்தியன் முறையில் வைக்கலாமா ஆ ஏங்க இப்போ நீங்கள் ஒன்று எல்லா உலகமே இதான் போட்டுட்டுருக்கான் இப்போ போய் நம்ம வயிசாகுது வயிசாகிறப்ப வந்து கை மூட்டு வலி மொழங்கு வலிம்பீங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இதே வெஸ்டர்னே வைச்சிடுங்க அதில் ஒன்றும் பெரிய ரூபா வந்துடாது வாங்க சரி எப்படியும் ஒரு பத்து ரூபாக்குள்ள முடிக்கிறமாதிரி பாத்துடுறேன் மணலோடு கொஞ்சம் மணல் தான் இது இதே போட்டுக்கலாமா நம்ம இந்த இது ஆ ஆ ஆ எம்சேண்டு எம்சேண்டு மணல் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் இல்லை வண்டியில் அடிக்கிறோம்னா அவன் கொஞ்சம் கூட கேக்கிறாய்ங்க கேக்கிறான் வண்டியில் தான் இப்போ ஆற்று மணல் வண்டியில் தான் வந்துட்டுருக்கு இப்போ முடியலனா முடிஞ்சால் பார்ப்போம் எது உங்களுக்கு அவைளபிலா இருக்கோ பார்த்து முடிச்சுக்குவோம் வாங்க காலைல காலைல நேராக வந்துடுறேன் சைட்டை பார்த்துட்டு இல்லை எல்லாம் என்னென்ன பண்ணுமோ பண்ணிடுவோம் ஆ சரி சரி சரி